இந்தியாவில் கல்விமுறை மிகவும் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது தமிழ் தமிழ் மொழி எல்லோருக்கும் உரிய மொழி தாய் மொழி இந்தியாவில் தாய் மொழி மிகவும் இம்பார்ட்டனாக ரொம்பவும் இம்பார்ட்டன் ஒரு விஷயமாக இருக்குது அப்புறம் இங்கிலீஷ் செக்கெண்டுன்னு பார்த்தா இங்கிலீஷ் இங்கிலீஷ் மொழி வந்து ஜென்ரல் நாலேஜ் எல்லோருக்கும் தெரிஞ்சி இருக்கணும் அதர் நாட் அதர் நாட்டுக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷையும் ஒரு மொழியாக கொடுத்துருக்காங்க இந்தியாவில் தமிழுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது இங்கிலீஷ் முதலில் தமிழ் மொழி அனைவருக்கும் உரிய மொழி அதனால் தமிழை எல்லோருக்கும் சொல்லும் எல்லோருக்கும் தமிழ் போகிற போகிற மாதிரி தமிழை இம்பார்டன்ஸ் கொடுத்து அதுமாதிரியே எல்லோருக்கும் தமிழ் தெரியணும்னு பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதர் நாட்டுக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இங்கிலீஷ் நாலேஜ் எல்லோருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறனால அதையும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இங்கே குறை என்னன்னால் ஹிந்தி ஹிந்தி தேவையே இல்லாதது எங்கே போனாலும் இப்போது ஹிந்தி ஏடிஎம் போனால் ஹிந்தி இது தேவைல்லாத ஒன்றுங்கும்போது அந்த மொழியும் தேவைல்ல அது இந் இந்தியாவில் எங்கேயுமே தேவையில்ல அப்படிங்கும் போது அதை ஏன் ஏடிஎம்மில் கொண்டாரணும் தமிழ் தாய்மொழி தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது மற்றபடி இந்தியாவில் கல்வி நல்ல முறையில் போயிட்டுருக்குது மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் போது இந்தியாவில் நல்லாவே கல்வி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அவ்வளோக்கா அதில் ஏதும் கொறை இல்லை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எல்லாம் ஓகே எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அளவில் போயிக்கிட்டு இருக்குது இந்தியாவில் கல்விமுறை